எனக்கு பிடித்த தொடர் வரிசை புத்தகங்கள் வந்து இருக்கு அது வந்து கனிந்த மனதீபங்களாய் திருமதி ஜெய்சக்தி அவங்க எழுதிய புக் எனக்கு அது ஏன் ரொம்ப பிடிக்குனு சொன்னால் அவர்களுடைய எழுத்து வந்து அதில் ரொம்ப அழகான எழுதியிருப்பாங்க பொன்னியின் செல்வன் எழுதிய கல்கி அவர்களை வந்து ரொம்ப அதில் பிரதானப்படுத்தி அந்த கதையில் வர எல்லா கேரக்டர்களோட பேர்களும் அவங்க வந்து கொண்டு வந்திருப்பாங்க ஸோ ஒரு ஒரு ஹீரோ ஹீரோயினோட பேர் இல்லாமல் இன்னும் மேற்கொண்டு அந்த கதையில் வர எல்லா கேரக்ட்டருமே ஒரு ஒரு விதத்தில் நம்மளை வந்து பாதிக்கக்கூடிய ஒரு விதத்தில் இருப்பாங்க அண்ட் ரசிச்சு எழுதியிருப்பாங்க அதை படிக்கும்பொழுதே நம்ம கூட இந்த மாதிரியெல்லாம் இருந் இருந்தாங்க இந்த மாதிரி ஆட்கள் இருந்தாங்கனா எப்படி இருக்கும் அப்படின்னு நம்மளை வந்து கற்பனை செய்கிற மாதிரி அவர்களோட எழுத்து அதில் இருக்கும் ஸோ அது வந்து நான் ரொம்ப விரும்பி படித்தேன் அதை எத்தனை முறை பிடிச்சிருக்கேன் படித்திருக்கேன் சொன்னால் அது வந்து கணக்கே கிடையாது ஏன்னா அதில் மூணு பார்ட் புக் மூணு பார்ட் புக்கையுமே நான் எப்படியும் ஒரு பத்து தடவைக்கு மேலேயாவது கண்டிப்பாக படித்திருப்பேன் அது இன்னமுமே வந்து எப்போ எடுத்தாலும் ஏதாது ஒரு போர் அடிக்கிறது இல்லை நமக்கு ஒரு மாதிரியாக இருக்கு அப்படின்னு சொன்னால் முதல்ல அந்த புக்கில் ஏதாது ஒரு பார்ட் மூணு பார்ட்டில் ஏதாது ஒரு பார்ட்டை எடுத்து வச்சு படிக்க ஆரம்பிச்சிடுவேன் ஸோ அவ்வளோ ஒரு விருப்பமான ஒரு புக் அது